நான் அடிக்கடி சுற்றுலாலாம் போனது கிடையாது சின்ன வயசில் அடிக்கடி போயிருக்கேன் அந்த ஸ்கூல் மே மாதம் இருக்கில அந்த அந்த டயத்தில் வந்து அழைச்சிட்டு போவாங்க அதுக்கு அப்புறம் எங்கள் சர்ச்சில் இருந்து அழைச்சிட்டு போவாங்க ஏன்னால் நாங்கள் மரியம் சென்னையில்இருக்கறனால அந்த மரியம் சென்னையில் எதுவும் பண்ணியிருக்க மாட்டதுனால நாங்கள் செய்கிற சேவைக்காக அங்கே சுற்றுலா அழைச்சிட்டு போவாங்க எங்கே அதிகமாக போயிருக்கேனா ஊட்டி போயிருக்கேன் அந்த போயிருக்கேன் எதுக்குனால் ஊட்டி நல்லா இருக்கும் கூலிங்காக இருக்கும் இந்த கேரட்டு சாப்பிடுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த ஊட்டியில் போய் கேரட்டு சி சாப்புடுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காகவே ஊட்டிக்கு போக ஆசைப்படுவேன் அந்த கேரட்டோடய முழு முழு பாகத்தையும் கையில் வச்சுட்டு சாப்பிடுற ஒரு தனி ஃபீல் நல்லா இருக்கும் அங்கே இடமும் நல்லா இருக்கும் எந்த டைமிங்கில் சுற்றுலா போணும்னால் எனக்கு இந்த எனக்கு ரொம்ப படுச்ச டைம்னால் இந்த பனிக்காலம்தான் அந்த பனிக்காலத்தில் போகணும்னு ஆசைப்பட்ருக்கேன் ஆனால் அந்த பனிக்காலத்தில் நான் போனதே கிடையாது போகணும்னு ஆசைப்பட்டா இனிமே அங்கேதான் போகணும் ரொம்ப பிடித்தது அங்கேன்னா போட்டிங் ரொம்ப பிடிக்கும் அங்கே போய் போட்டிங் போக போக ரொம்ப ஆசைப்பட்ருக்கேன் அதனால அங்கே பிடிக்கும்